அப்போ நாங்கள் எங்கள் வய எங்கள் ப்யூச்சரில் பின்னாடி வந்து ரொம்ப விளையாட்டு வித்தியாசமாக இருந்தது இப்போ அப்படி பசங்களுக்கு சொன்னால் அது என்னானு தெரியாது நாங்கள் வந்து விளையாட்னது வந்து நொண்டி கபடி ஒயிலாட்டம் கரகாட்டம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக அப்போ டிவி கிடையாது இந்தமாதிரி ஏதான கோயிலில் ஃபங்க்ஷனுனால் அங்கேப் போய் பார்ப்போம் ஆர்வமாக இருக்கும் பொம்மலாட்டம் வந்து இது பண்ணுவாங்க அந்த துணியில் வைச்சிட்டு இப்படி குச்சியில் இப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க அந்தமாதிரி எல்லாம் பார்த்தோம் இப்போ எல்லாம் பசங்களுக்கு சொன்னால் என்னனே தெரியமாட்டேன்குது அந்தமாதிரி இருக்குதுன்னு நாங்கள் அப்படி இருந்த இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்தமாதிரி விளையாடுங்க அப்படினா அந்த செல்லு வந்தது எல்லாம் அந்த செல்லில் கேம்மு பாட்டு இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ அதை வைச்சாதான் வாயில் பசங்கள் சாப்புடறாங்க அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க அதுமாதிரி பண்ணக்கூடாதுனு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விளையாட்டெல்லாம் என்னனே தெரியாது நம்ம சொன்னால் அப்படினா என்னனு கேட்குறாங்க கொக்கோனால் என்ன அப்படினெல்லாம் கேட்குற காலம் இப்போ வந்துருச்சு நம்ப பாரம்பரியம்னு இப்போ நம்ப இருக்கிறது அதேமாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க ஃப்யூச்சரில் அவங்க பிள்ளைங்களுக்கு அது சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ முன்னு தொட்டாலும் அலர்ஜி அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு வர்றாங்க அதனாலே அதெல்லாம் ஒன்றுமில்ல அன்றைக்கெல்லாம் முன்னுல்ல கல்லுலெல்லாம் நடந்துக்கிட்டு போனோம் எந்த ஒரு நோயும் இல்லை இ விளையாடிட்டு நல்லா சாப்பிடுவோம் இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை உக்காந்த இடத்துல பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அம்மாங்களும் பெற்றவங்களே ஐயோ நம்ப தொந்தரவு கொடுக்காம இருந்தால் போதும்னு சொல்லி செல்லு கொடுத்துட்டு பசங்கள் அதிலே ஐக்கியம் ஆயிடறாங்க விளையாடுனா வெளியே கூட போக மாட்டேன்றாங்க நம்பளாக இழுத்துவிட்டா கூட இப்போ போக மாட்டேன்றாங்க செல்லு கொடுத்தாதான் நான் போவேன்ற அளவுக்கு நம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்ஸெல்லாம் இது கொஞ்சம் அவாயிட் பண்ணிணா பசங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும்